பூஜா மொபைல் கடைங்களா ஐ ஃபோன் ஃபோர்டின் ப்ரோ ஃபோன் இருக்குதுங்களா ஆ அந்த ஃபோனு டீட்டெய்ல்ஸெல்லாம் தருவீங்களாங்க ஆமாங்க ஓகேங்க ஓகேங்க ஓகேங்க

ஓகேங்க ஓகேங்க ஓகே ஓகே ஆ ஒரு ஃபிஃப்ட்டி தௌசண்ட் ஓகேங்க அதுக்கு மேலே இருந்தாலும் நோ ப்ராப்ளங்க வாங்கிக்கலாங்க ஆனால் ஒரு நல்ல குவாலிட்டியாக இருக்கணும்

ஓகேங்க அ அதுதாங்க நல்ல மொபைலாக இருக்கணும் லாஸ்ட் வரைக்கும் உழைக்கிற மொபைலாக இருக்கணுங்க மறுபடிம மறுபடியும் மறுபடியுமெல்லாம் வாங்குகிற இது இருக்கக்கூடாதுங்க ஆ ஓகேங்க ஓகேங்க வாங்கிடலாங்க ஆ நான் நாளைக்கு வந்துடுறேங்க ஓகேங்க